ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கலாம் பயன்படுவது மெஜாரிட்டியாக இப்போ கேமராதான் உண்மையிலேயே அது ஃபோனில் இருக்கிற கேமராவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணுற கேமராவாக இருந்தாலும் சரி எல்லா கேமராவிலயும் ஃபோட்டோ மட்டும்தான் ஃபோட்டோ வீடியோ அதான் எடுப்பாங்க ஃபோட்டோ வீடியோவில் ஃபோட்டோ எடுக்கிறதில் நிறைய இருக்குது போர்ட்ரைட்டில் இருந்து எடுப்பாங்க அப்பறம் ஜூமில் இருந்து எடுப்பாங்க அப்பறம் ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு நிறையா நிறையா இருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதிலயே எப்போ வீடியோ எடுத்தனா வீடியோலயும் ஜூமிட் இருக்குது அப்புறம் ஸ்லோமோஷனில் எடுக்கிறது இருக்குது அப்புறம் ஸ்பீடில் எடுக்கிறது இருக்குது நிறைய இருக்குது ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து நம்ம மெமரியாகவும் நம்ம இப்போ நம்ம ப்ரைனில் ஸ்டோர் பண்ண முடியாது ஃபோட்டோ அந்த இதையும் ப்ரையினில் ஸ்டோர் பண்ண முடியாது ஸ்டோர் பண்ணிணாக்கா அது ரொம்ப நாளைக்கு நிற்காது நம்ம அது நம்ம மிஷின் இல்லை அது அடிக்கடி எல்லாம் மூளைனாலே நிறையா மறந்துடும் வயசானாலே நிறைய மற மறந்துடும் அப்புறம் வயது ஆக ஆக ப்ரைன் பவர் கூட குறைய ஆரம்பிச்சிடும் இந்த இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி கேமராவில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அது இருக்கும் அது நம்ம அழிக்காம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து நம்ம நல்ல குட் மெமரிஸ் நம்ம இப்ப சைல்டுஹூட்டு மெமரிஸ் எல்லாம் திரும்பி திரும்பி நினைக்கிறத்துக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஸ்கூல் மெமரிஸில் வந்து ஸ்கூலில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பீங்க குரூப் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் இருப்பீங்க அப்பறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் பார்த்தா உங்க ஸ்கூல் மெமரியிலாம் ஞாபகம் வரும் என்னென்ன பண்ணுணீங்க என்னென்ன போனீங்க அப்படிலாம் அப்புறம் சைல்டுஹூட்டு மெமரிஸ் வந்து உங்களுக்கு சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்கும்போது உங்கள் தாத்தா இருப்பாங்க உங்கள் பாட்டி இருப்பாங்க எல்லாத்து தாத்தா பாட்டி இப்படிலாம் நினைக்கும்போது தாத்தா பாட்டி இப்போ இருக்க மாட்டாங்க இறந்துருவாங்க இறக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணிணாங்க எப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்டு ஒரு ஞாபகம் இருக்கும் அப்புறம் என்னனு நினைப்பீங்க நினைச்சு பார்ப்பீங்க நம்ம

இப்போ கேமரானு கேமராவில் இருக்கிற மாதிரி நிறையா கேமரா இருக்குது இப்போ நிறைய கேமரா ஐம்பது எம்பில கேமரா இருக்குது செல்லில் அப்புறம் ஃபோர்கே வரைக்கும் கேமரா இருக்குது ம கேமரா க நிறையா கேமரா இருக்குது இப்போலாம் இதுமாதிரி கேமரா இருக்குது பழைய காலத்திலலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில்தான் கேமரா வச்சுருப்பாங்க அது அது நல்லாவும் இருக்கும் அது பழைய காலத்தில் படத்திலயெல்லாம் பார்த்துருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா இப்போதான் நம்ம இந்த மாதிரி பிரிண்டு கலரில் பிரிண்டு வர்றமாதிரி கேமராலாம் இருக்குது இப்போ இப்போ கேமராலாம் இதாயிட்டு வளர்ச்சி அடஞ்சுட்டு நம்ம அதைவச்சி நல்லா ஃபோட்டோ எடுக்கிறோம் நல்ல கிளீயராக எடுக்கிறோம் ஹெச் ஹெச்டி குவாலிட்டியாக நல்லா எடுக்கிறோம் சூப்பராகவும் இருக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கிறதுதான் செல்ஃபி வந்து இப்போ பேர் இப்போக்கி இப்போக்கி என்ன டூகே வெர்ஷனில் வந்து நிறைய பேர் செல்ஃபிலதான் இப்போ அடியாக இருப்பாங்க செல்ஃபிபோபியா அப்படீன்டு ஒரு நோயே வந்து இருக்குது எல்லோருக்கும் ஃபோனை பார்த்தாலே செல்ஃபி எடுக்கிறது உங்க கேங்லையும் ஒருத்தர் இருப்பாங்க ஃபோனை பார்த்தா செல்ஃபி எடுக்கிறது எங்கள் கேங்லையும் ஒருத்தன் இருக்கான் காலேஜில் படிக்கும்போது இப்போயே செல்ஃபிதான் எடுக்கிறான் எல்லோரும் வாங்க வாங்க செல்ஃபி எடுப்போம் அப்படின்டு அழைச்சிட்டு வந்துடுவான் இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன நம்ம சைல்டுஹூட்டு மெமரிஸ் நம்ம மறுபடியும் நினச்சி பார்க்குறதுக்கு அப்புறம் ஒரு ஆசைக்கு இன்னும் வந்து நம்ம அழகாக இருக்கிறமா இல்லையா அப்படி நம் நம்மளையும் பார்க்குறத்துக்கு அப்படியே நிறையாவாட்டி ஃபோட்டா எடு ஃபோட்டா எடுக்க கேமரா பயன்படுத்துகிறோம் நிறையா வாட்டி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க நிறையா பேரு கேமரா பயன்படுத்தி நிறையா கெட்ட விஷயங்கலாம் நிறையா பண்ணியிருக்காங்க ஆனால் அதுமாதிரி நான் எதுவும் பண்ணிணதில்ல அதை நான் ஒத்துக்கிறேன் நான் நல்ல பையன்